நம்ம ஒட்டு மொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுறதில் விளையாட்டுன் பார்த்தீங்கன்னா நிறைய வழியில் வந்து ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தது நம்மளை வந்து கரெக்டான வேலையில் பாதையில் வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டு போகிறதுக்கு அது ரொம்பவே ஒரு உதவியாக இருக்குது நம்மளோட ஒட்டு மொத்த வாழ்க்கை தரத்தையுமே உயர்த்தறதில் இந்த விளையாட்டுகள் வந்து ஒரு முழு முக்கிய பங்கு விகிக்குது நம்ம அதை வந்து துரித கவனம் செலுத்தியே நம்ம விளையாடும்போது அதோட நேர்மனையான தாக்கம் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி முன்னேறணும் என்ன மாதிரி யோசிக்கணும் வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்குது எல்லாேரோட வாழ்க்கையிலேயும்